தமிழக மக்கள் வந்து இப்போ கிரிக்கெட் சீசனாக இருந்துச்சு அப்படின்னா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிப்பாங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் சி கிரிக்கெட் மேட்ச்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக டிவி முன்னாடிதான் உட்காந்துருப்பாங்க இதே மார்கழி மாதம் அப்படின்னா காலையில் நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகிறத அதிகமாக விரும்புவாங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக மார்கழி மாசத்தில் காலையில் கோயிலுக்கு போகிறத விரும்புகிறாங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்க விரதம் இருக்கிறாங்க இதே ரொம்ப ஸ்பிருச்சுவல் பர்ஸனாக இருக்கிறாங்க அப்படின்னா ரெகுலராகவே தமிழக மக்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போகிறது அப்படின்னு ஒரு சிலர் வச்சிருக்காங்க இப்போ எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவங்க வந்து எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவுங்கவங்க சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அதுவும் இப்போ எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த நாள் நான் வந்து இந்த வெள்ளிக்கிழம என்ன வேலையாக இருந்தாலும் சரி நான் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கொள்கையாக வச்சிட்டிருக்குறவங்க நிறையப்பேர் இருக்காங்க அதுப்போக ஓய்வு நேரத்தில் வயசானவங்களாக இருந்தால் அவங்க வந்து பக்கத்தில் எதாவது நடைப்பயிற்சிக்கு போகிறாங்க இப்போ நிறைய ஹெல்த்து க்ளப்ஸு நிறைய ஹெல்த்து ரிலேட்டடாக நிறைய வீடியோஸெல்லாம் பார்க்குறாங்க நிறைய இப்போ வாக்கிங் போகணும் ஜாகிங் போகணும் அப்படின்னு நினைக்குறாங்க ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்குறாங்க உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குறாங்க